ஒன் டே நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டுருக்கும் போது எப்படி சொல்வது ஒருத்தவங்க வந்து ரொம்ப குடிச்சுட்டு வந்து பஸ்ஸில் ஏறினாங்க அப்போ வந்து அவங்க நான் இந்த நான் ஒரு சீட்டில் உக்கார்ந்து இருந்தேன் அவங்க அந்தாண்ட சீட்டில் பக்கத்து சீட்டில் கொஞ்சம் ரெண்டு சீட்டு தள்ளி உட்காந்துருந்தாங்க பட் வந்து அவங்க பேசின ஸ்லாங்கெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த ஸ்மெல்லெல்லாம் ஒரு மாதிரி வந்துகிட்டு இருந்துச்சு அது அப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த அந்த அந்த இது அந்த கம்ஃபர்ட்டபிளாக இல்லை அந்த ப்ளேஸ் வந்து எனக்கு கம்ஃபர்ட்டபிளாக இல்லை இந்த மாதிரி டிராவல் பண்ணும் போது நம்ப ஏதும் சொல்ல முடியாது இல்லை டிராவல் பண்ணுறது வந்து எல்லாமே ஒன்றா டிராவல் பண்ணுவாங்க அப்போ அவங்கள்கிட்ட வந்து நீங்கள் அங்கே போங்க இங்கே போங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதில்லை அதனாலே அந்த இடத்துலா கொஞ்சம் அஜஸ் பண்ணி போயி இருந்திருக்கிறேன் ஒரு நாள் வந்து பஸ்ஸில் பக்கத்தில் உக்கார்ந்து இருந்தவங்க வந்து சின்ன குழந்தையை வச்சுக்கிட்டு உக்காந்து இருந்தாங்க அப்போ வந்து அந்த குழந்தை வந்து வாமிட் பண்ணிகிட்டே இருந்துச்சு அப்போ வந்து அது அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது நம்ம பக்கத்தில் உக்கார்ந்து இருக்குது பக்கத்தில் உக்காந்திருந்தோம் அப்புறம் அவங்க அம்மா வந்து அந்த குழந்தையை பார்த்து அதெல்லாம் கிளீன் பண்ணி விட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அந்த இடத்தில் வந்து நம்ம சகிச்சுக்கணுமில்லே அந்த இடத்தில் நம்ப பா இது அந்த இடத்தில் வந்து நம்ப ரொம்ப மூஞ்சியை காமிக்காமல் அந்த இடத்தில் நம்ம சகிச்சுக்கிட்டு அந்த மாதிரி அஜஸ் பண்ணி அந்த மாதிரி ஸ்பேஸில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அந்த மாரிலாம் அஜஸ் பண்ணி போயிருந்திருக்கிறேன்